ஓய்வு நேரத்துலைன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஏதாவது எனக்கு த டைலரிங் தெரியும் கொஞ்சம் அப்பப்போ துணி தைப்பேன் நான் வந்து வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போய்ட்டு வந்து அப்பப்போ எனக்கு ஞாயித்துக்கெழம லீவு அப்படின்னு வந்துச்சுனால் வந்து துணி தைப்பேன் வீட்டை வந்து சுத்தம் பண்ணிக்குவேன் அது சில டைம் வந்து ஃபோன் பார்ப்பேன் ஃபோன் இந்த செடி வளர்க்குறத பற்றி இதெல்லாம் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்குவேன் அந்த துணி எப்படி த டிசைன் வச்சு தைக்கிறது இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்ருப்பேன் இதே கோலம் இந்தமாதிரி கோலம் போட்டு பார்க்கறது வீட்டுக்கு யூஸ் ஆகிறது கோலம் போட்டு பார்த்துக்கிறது என் பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் வந்து டிசைனாக வச்சு தைச்சி அவனுக்கு அவளுக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த வேலைக்கு போகாத வீட்டில இருக்கிற ஓய்வு நேரத்தில் இந்தமாதிரி நான் பார்த்துக்குவேன் அப்புறம் சமையல் ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு தர்றது என்ன சாப்பாட விருப்பப்படுறாங்க அந்தமாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு பார்க்கறது யூடியூபை பார்த்து ஏதோ ஒன்று செஞ்சு பார்க்கறது இந்தமாதிரிலாம் நானும் செஞ்சு பார்த்துக்கிட்ருக்குறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ பூ மாலைக்கட்டி பார்க்கறது அது புள்ளை நம்ம பொண்ணு இருக்குது அதுக்கு வந்து நம்ம மாலைக்கட்டி பூ வச்சு விடணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பூ பூ மாலைக்கட்றோம் சுத்து சுத்திப்பார்ப்பேன் ஒரு அந்த வேலைக்கு போகிறப்ப செய்ய முடியாத வேலைகள்லாம் எனக்கு டைம் கிடைக்கும் போது அதை நான் வீட்டிலலாம் செஞ்சு வச்சிக்கிறது இது வந்து வேலையாகவும் இருக்கும் ஒரு பொழுதுபோக்கு மாதிரியும் இருக்கும் எனக்கு